நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் முள்ளிப்பட்டு கிராமம் எங்கள் ஊரில் வந்து பெரிய நூலகமெலாம் இல்லை நான் ஸ்கூல் படிக்க சொல்லவே ஒரு சின்ன நூலகமும் இருந்துச்சு ஸ் என்னுடைய ஸ்கூலில் வந்து லைப்ரரியும் இருந்துச்சு நான் வந்து ஸ்கூல் டைமில் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு சின்ன சின்ன குறும் படங்கள் அதில் இருக்கிற கதை புக்கில் இருக்கிற சின்ன சின்ன படங்களையும் அதில் ரொம்ப பேய் கதை அண்டு கடவுள் நம்பிக்கை இருந்தால் நான் வந்து அந்த மாதிரி இருக்கிற புக்கிய வந்து நான் எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் படிப்பேன் அதுவே எங்கள் ஊரில் இந்த சனி ஞாயிறு ஆச்சுன்னா சனி ஞாயிறு ஆனா மட்டும் இல்லை இந்த வாரத்தில் அஞ்சு நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாளில் வந்து ஸ்கூல் டைமில் ஸ்கூல் புக்கையும் அண்டு மார்னிங் அண்டு ஈவினிங் டைமில் நான் வந்து எங்கள் ஊரில் சின்ன பெரிய நூலகமெலாம் இல்லை ஒரு சின்ன நூலகம் தான் இருக்குது அந்த நூலகத்தில் வந்து நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச புக்கெலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சாமிப் பற்றி சாமி கடவுள் நம்பிக்கையுடைய புக்கு எடுப்பேன் அந்த புக்கை எடுத்துகிட்டு நான் பாவ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு லைன் படிச்சேன்னால் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த கதையை படித்தே ஆகணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் படிச்சுட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெய்ட் பண்ணுவேன் அந்த கதையை வந்து நான் படிச்சு முடிச்சுட்டு நடுவில் எதனா போரிங்காக போடுத் போரிங்கான கதையாக வந்துச்சுன்னா நான் வந்து அந்த புக்கை திருப்பி அது உள்ளே இருக்கிற வந்து படங்கள் நிறைய சாமி படங்கலெலாம் இருக்கும் அந்த படங்கள பார்ப்பேன் அதுக்கு அப்புறமேட்டுக்கு அஞ்சு நாளில் இந்த என்னுடைய ஊரில் இருக்கிற நூலகத்துக்கு போவேன் அதுக்கப்புறோம் சனி ஞாயிறு அண்டு ஃபுல்டே லீவாக இருந்தால் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிகிட்டு நான் வந்து என்னுடைய பக்கத்து ஊர் அதாவது ஆரணியில் இருக்கிற நூலகத்துக்கு இது போயிட்டு நான் வந்து அங்கே ஒ கொ அங்கே கொஞ்சம் பெரிய நூலகமாக இருக்கும் அங்கே நிறைய புக்குங்கெல்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பூங்கா சிறுகதைகள் இதைப் பற்றியான புக்குங்களெலாம் எடுப்பேன் அதை எடுத்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள் கூட ஷேர் பண்ணி படிப்போம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ங்களாம் கூட சிரிச்சுக்கிட்டே படிக்கிறதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிதான் படிப்போம் ஃப்ரெண்ட்ஸும் நானும் ஒரு நல்ல புக்காக இருந்துச்சுன்னா ஏ இங்கேப் பாருடி இந்த மாதிரி வந்திருக்கு அது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேறு மாதிரி அரசன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் மட்டும் தனியாக ஒரு ப்ளேஸில் சைலண்ட்டான ப்லேஸில் போய் உட்கார்ந்து அழகாக சைலண்ட்டாக பொறுமையாக படிச்சுட்டிருப்பேன் அப்போது வந்து நிறையவே கற்றுக்கிட்டேன் அந்த புக்கு அரசனுடைய புக்குஸ் சேர சோழ பாண்டியன் இவங்களப் பற்றிலாம் நான் வந்து அந்த அரசனுடைய அந்த அரசன்கிற பேர் அந்த மாதிரி எந்த ஆண்டில் ஆட்சி செய்தாங்க என்னென்ன பெருமையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏபிஜே அப்துல்காலம் எழுதிய அக்னி சிறகுகள் அதை அவ அந்த புக்கையும் நான் வந்து எடுத்து பார்த்தேன் எங்கள் ஊரில் இருக் எங்கள் ஊரில் எப்படியோ அந்த புக்கு இருந்துச்சு நான் வந்து எங்கள் ஊரில் இருக்காதுன்னு சொல்லிட்டு போய் தேடினேன் ஆனால் எங்கள் ஊரில் கண்டிப்பாக அந்த புக் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த புக்கு ஃபுல்லாகவே அவரைப் பற்றி வாழ்க்கை வரலாறு தான் இருந்துச்சு நான் வந்து அதை படிக்கச்சொல்ல அவர் வந்து நம்பளை மாதிரி ஒரு அரசுப் பள்ளியில் படிச்சவர்தான் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வரலாறையே எழுதியிருக்காரு அப்படின்னு நெனைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்பட்டேன் அவரு வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தாரு அவருடைய அப்பா வந்து நம்ம அப்பாங்க மாதிரி கஷ்டப்பட்ற ஒரு மீனவர்தான் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து எப்படி பெரிய ஆளாக ஆயிருக்காருனு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதுக்கப்புறோம் இந்த நூலகமெலாம் படிச்சுட்டு வந்து நம்பளும் நம்ம வீட்டில் வந்து ஒரு நூலகத்தை அமைச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃபில் ஒரு அந்த ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்து நான் வந்து நூலகத்தை அமைச்சுக்கிட்டேன் அதையும் நான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நைட்டும் அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து படித்தேன் அந்த என்னுடைய வீட்டில் என்னுடைய ரூம்முன்னு தனியாக ஒரு நாள் அமைச்சுக்கிட்டேன் அது என்னுடைய நூலாமாக நூலகமாகவே ஆக்கிவிட்டேன் அந்த நூலகத்தில் நிறைய எனக்கு பிடிச்ச புக்கெலாம் நான் வாங்கிட்டு வந்து வைச்சேன் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து எந்தெந்த புக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் அண்டு சுவாரசியமாகவும் இருக்கிற புக்கை வந்து நான் பார்த்து நிறையவே அதை கற்றுக்கிட்டேன் இது மட்டும் இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் படித்தேன்னா எனக்கு புரிஞ்சதுன்னால் நான் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு ஏ நீங்களும் இந்த புக்கை படிங்கடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நூலகத்தை அமைச்சுக்கோங்கடின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறோம் சரிடி நாங்களும் போய் பார்க்குறோம் இல்லை நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணிப் பாரு நல்லாவே இருக்கு நம்மளுடைய நாலேஜ்ஜை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்குது நாலேஜ் வளர்ந்த மாதிரியும் இருக்குது நிறையவே இதில் வந்து நிறையவே கற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறோம் என்னுடைய மேம் கிட்ட சொன்னேன் மேம் நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் வந்து ஒரு சின்ன ஷெல்ஃபில் வந்து நிறைய புக்குங்கள் அடுக்கி வெச்சேன் அந்த புக்குங்களை அடுக்கி வச்சு நான் வந்து நிறைய புக்குங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நைட்டும் ஒரு ஒரு நைட்டும் இல்லை எனக்கு எப்போது சனி ஞாயிறில் டைம் கிடைக்கிதோ அந்த நாள்லையோ நான் வந்து நூலகத்துக்கு போயிவிட்டு அதையும் படிச்சு அங் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புக்கு நான் கேட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் நான் படித்தேன் மிஸ் அப்டின்னு சொன்னேன் எங்கள் மிஸ்ஸும் ஓகே சூப்பர் நீ நிறைய நாலேஜ்ஜை கேட்ச் பண்ணுறே ஓகே நீ வந்து நிறைய பெரிசா வரணும் அப்டின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் மாரியே என்னையும் நீயும் பெரிய ஆளாக வரணும் அப்டின்னு சொன்னாங்க சரிங்க மேடம் நானும் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் வருவேன் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறோம் மேமும் கங்க்ராஜுலேஷன் ஆல் த பெஸ்ட்டு நல்லா பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே